நான் பிறந்த மாவட்டம் பார்த்தீங்கன்னா நாமக்கல் நாமக்கல்லில் ஃபேமஸான கோயிலுங்கள் நிறைய இருக்குது நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில் நாமக்கல் நரசிம்மர் கோயில் நாமக்கல்லில் ரங்கநாதர் கோயில் அது நாமக் இந்த ரெண்டு கோயிலுமே பார்த்தீங்கன்னா சோழர்கள் காலத்தில் கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோயில் ரெண்டுமே குடைவரை கோயில்னு சொல்லுவாங்க அப்புறம் நாமக்கல்லில் இன்னொரு ஃபேமஸான கோயில் பார்த்தீங்கன்னா கொல்லிமலை மேலே இருக்க அரப்பளீஷ்வரர் கோவில் இதெல்லாம் ரொம்பப் பழம் ரொம்பப் பழங்காலத்து கோவில் அப்புறம் வந்து திருச்செங்கோட்டில் அர்த்தநாரீஸ்வரர் கோயில் இருக்குது அர்த்தநாரீஸ்வரர் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா சிவன் அண்ட் பார்வதி ரெண்டு பேரும் ஒரே அவதாரத்தில் ஒரே உருவமாக இருக்கிற சாமி தான் அவர் அர்த்தநாரீஸ்வரர் இந்த சாமி வந்து வேறு எங்கே இருக்கான்று பார்த்தீங்கன்னா இந்த உருவத்தில் வேறு எங்கையுமே இல்லை அது ஒரு நாமக்கல்லில் ஒரு தனிச்சிறப்பான கோவில் அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா மரகத லிங்கம் அங்கேதான் அங்கே இருக்குது மரகத லிங்கம் இருக்கிற கோயிலும் வேறு எங்கேயாது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வேறு எங்கையும் இல்லை நாமக்கல் அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் மட்டும்தான் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா நிறையா விசேஷங்கள் நடக்கும் சிவராத்திரி இந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் நடக்கும் வருஷா வருஷம் ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னா நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில்லையும் நரசிம்மர் கோயில்லையும் தேர் சுற்றி வருவாங்க அது ரொம்ப கிராண்டாக நடக்கும் அந்தக் கோயிலு அந்த கோயில் விசேஷம் அப்போது நாமக்கல் லோக்கல் ஏரியா ஃபுல்லாவுமே பிளாக் ஆயிடும் ஃபுல்லாமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸான கோயில்கள் இந்தக் கோயில்கள் வந்து நாமக்கல் பேர் சொல்லும்போதே நாமக்கலுங்கற ஊர் தெரியுதோ இல்லையோ இந்தக் கோயில் தெரிகிற அளவுக்கு ஃபேமஸான கோயில்கள் இந்த மாதிரி கோயில்கள் எங்கள் ஊரில் இருக்கிறது எங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியா இருக்குது